அதாவது பார்த்திங்கன்னா தொலைத்தூரத்தில இருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வெட்டி கிடையாது அவனுங்க தின்றுபோட்டு உட்கான்ட்ருப்பானுங்க அப்படி இருக்கும் போது அவங்க விளையாட்றது இந்த சின்ன சின்ன கல்லை வச்சு விளையாட்றது இல்லை மரத்து குச்சியை ஒடைச்சி விளையாட்றது இல்லை குரங்கு மாதிரி தொங்கிறது இல்லை ஒளிஞ்சிப்புடிச்சி விளையாடுறத்தா தான் இருக்கும் அந்தமாதிரி இங்கேருந்து வெளிநாட்டு போகிறவனுங்களுக்கெல்லாம் ரொம்ப தொலைத்தூரத்தில் இருக்கும் அங்கே போய் கோல்ஃப் விளையாட்றேன் இல்லை எதோ ஒன்று விளையாடுறேன்னு சொல்லி காலை ஒதச்சிக்குவானுங்க அதனால இந்தமாதிரி விளையாட்டுக்கள் தேவையில்லாத இதில் போய் பண்ணிங்கன்னா விளையாட்டு வினையாயிரும் அதனால் எப்போவுமே கரெக்டா பண்ணணும் விளையாட தெரிஞ்சா கரெக்டா விளையாடணும் ஏன்னா அது கிராமப்புறம் அடிபட்டுச்சுன்னா எங்கேயும் தூக்கிட்டு போகமுடியாது இந்தமாதிரி பண்ண தெரியாமல் விளையாண்டு தான் பல பேர் இப்போ இல்லை அதுனால் நம்ம என்றைக்கும் கரெக்டாக பார்த்து நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிணம்னா இப்படித்தான் ஆகும் அதனால் என்ன செய்யணுமோ அத கரெக்டாக செய்யணும் இன்றைக்கு ஒரு வேலை இருக்குதுன்னா அதை கரெக்டா செய்யணும்